சரவண பவன் ஹோட்டல் சார் எனக்கு உங்கள் ஹோட்டலிலிருந்து சைனீஸ் ஃபுட் வேணும் என்னென்ன சைனீஸ் ஃபுட்ஸ் அவைளபுலாக இருக்கு உங்கள்கிட்டே இல்லை சார் என்னென்ன இருக்குன்னு கேட்டேன் ஓகே சொல்லுங்க சார் எக் நூடுல்ஸ் வெஜ் நூடுல்ஸ் சிக்கன் ஃபிரைட் ரைஸ் எக் ஃபிரைட் ரைஸ் அண்ட் ஸ்பிரிங் ரோல்ஸ் ஒகே சார் எனக்கு வெஜ் நூடுல்ஸ் அண்ட் சிக்கன் ஃபிரைட் ரைஸ் ஸ்பிரிங் ரோல்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அனுப்ப முடியுமா சார் இங்கே பஸ் ஸ்டாண்ட்லிலிருந்து எத்தனை மணிக்குள்ளே இங்கே கொண்டு வர முடியும் சார் நான் இருக்கிற பிளேஸ் சாரதா கார்டன் மாலையீடு சார் மவுஞ்ஜன் ஸ்கூல் ஆப்போஸிட் ஃபாஸில் நகர் எவ்வளோ நேரத்தில் சார் கொண்டு வந்து கொடுக்க முடியும் ஹாஃப் ஆன் ஹவர் ஆகுங்களா ஒகே சார் கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிச்சுவுடுங்க நான் வெளியே கிளம்பணும்

ஓகே அமௌண்ட் வீட்டில் வந்து வாங்கிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரியில் ஓகே சார் தேங்க் யூ